ஆ வணக்க வணக்கம் சொல்லுங்கள்

இப்போ என்ன சிமெண்ட் வேணுங்க உங்களுக்கு ஆ எந்த சிமெண்ட்னாலும் சரிங்க எவ்வளோ வேணுன்னு சொல்லுங்கள் எடுத்துக்கலாம் ஆ ஆ செட்டிநாடு வந்து நானூத் அல்ட்ரா வந்து ஐநூற்றி சில்றைங்க செட் செட்டிநாடு நானூற்றி சில்லற போது உங்களுக்கு எவ்வளோ பில்டிங் எவ்வளோ எஸ்டிமேட் எவ்வளோ எவ்வளோ வேணும் ஆ இல்ல எம் சரிங்க எல்லாமே இருக்குதுங்க நமக்கு செங்கல்லும் இருக்குது எம்சேன்ட் இருக்குது சிமிண்ட் இருக்குது எது தேவையானது எடுத்துங்க சரிங்களா செங்கல் வந்து நால்ரூபாங்க ஆமாம் ஆமாம் ஆமாம் ஒரு கல் நால்ரூபாங்க டெலிவரியோட சேர்த்திங்க டெலிவரி நால்ரூபா இருபது பைசா வருங்க எம்சேன்டு வந்து ஆயரத்து எட்நூறுரூபாங்க ஒரு ஆமாம்ங்க ஒரு யூனிட்டு ஒரு யூனிட் வந்து மூவாயிரத்து இரநூறுபா அது உங்கள் எம்சேன்ட் வந்து எந்த மாதிரி நீங்கள் வகைன்னு கேட்டால் அந்த அதற்கு தகுந்தமாதிரி இருக்குங்க மூவாயிரத்து இரநூறுபாயிலையும் இருக்குது ஆயிரத்து எட்நூறுபாயிலையும் இருக்குது கப்பி கொஞ்சம் இது திப்பியாக இருக்குறது ஆயிரத்து எட்நூறு நல்லா இருக்குறது மூவாயிரத்து இரநூறுபாங்க ஆமாம் ஆமாம்ங்க ஆமாம்ங்க ஆமாம்ங்க ஆமாம்ங்க ஆமாம்ங்க

அதாங்க மூவாயிரத்து ஐநூறுரூபா வரைக்கும் வருதுங்க ஆ ஆ அது நாலாயிரத்து இரநூறு ஆமாம்ங்க ம் டெலிவரியோட சேர்த்திங்க இப்போ எந்த இடத்துலைங்க உங்களுது நிறையனா இப்போ நீங்கள் எவ்வளோ எஸ்டிமேட்டு என்ன எவ்வளோன்றது இப்போ சொல்லுங்கள் அதற்கு தவுந்தமாதிரி நீங்கள் இது பண்ணுங்கள் நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா ஆ ஹான் வாங்க வாங்க குறச்சிக்கலாம் வாங்க நீங்கள் வாங்க முதலில் வாங்க வந்து பாருங்கள் பே பண்ணிவிட்டு குறச்சிக்கலாம் சரிங்களா ஆ ஏன்னா நீங்கள் ரொம்ப நமக்கு தெரிஞ்சவராக்குறீங்க வாங்க பண்ணிக்கலாம் குறச்சிக்கலாங்க ஆ சரிங்க அப்படிங்களா சரி சரிங்க ஆ கருங்கல் இல்லைங்க சிமிண்ட் மட்டும்தாங்க சிமிண்ட்டு செங்கல் இதமாதிரிதாங்க இருக்குது ஆ கருங்கல் வந்து நமக்கு தெரிஞ்சவர் இருக்கறாருங்க அங்கே நான் சொல்லிக்கூடம் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேங்க ஆ ஆ விஸ் ஆ விசாரிங்கிறங்க அது என்ன ரேட்டு ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாளைக்கூட சொல்லுறேங்க அது நம்ம பக்கத்துல தான் இக்கறாரு வேணும்னா கேட்டு சொல்லுறேங்க சரிங்களா ஆ ஆ சரிங்க ஆ வாங்க வாங்க நாளைக்கு எத்தனி மணிக்கு வரீங்க ஆ சரி ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க ஆ சரிங்க ஆ ஆமாம்ங்க ஆமாம்ங்க அதே தாங்க ஆ ஆ சரி ஆ ஆ சரிங்க சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க சரிங்க